நான் வந்து என்னோடய யூஜி படிப்பை நான் முடித்துட்டு அடுத்து நெக்ஸ்டு நான் என்னப் பண்ணணும்ட்டு எனக்கு ரொம்ப கொலாபிரேஷனாக இருந்தது அடுத்து படிக்கவேணுமா வேலைக்கு போகணுமான்ட்டு எனக்கு வந்து ஃபேமிலி சைடும் ரிலேட்டிவ் சைடும் எல்லாம் இடத்துலயுமே எனக்கு வந்து ஃபுல்லாக ப்ரஷராக ரொம்ப ப்ரஷர் கொடுத்துருந்தாங்க நான் வந்து ஒரு தருணத்தில் வந்து வேலைக்கு போகணுன்ட்டு முடிவெடுத்து நான் வேலைக்கு போகிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ஆனால் வந்து நான் வந்து வேலைக்கு போகல அப்புறமா தான் நான் வந்து என்னோடய காலேஜுக்கு வந்து என்ன படிக்கலாம் நெக்ஸ்டுனு கேட்கும்போது எங்கள் டீச்சர்ஸ் கிட்ட கேட்கும் போது அவங்க வந்து படிங்க எம்எஸ்டபுள்யூ படிங்க எம்எஸ்டபுள்யூ படித்தா நல்லது இதுக்கான வேகன்ஸி நிறையா இருக்குது ஜாப் ஆஃபர் அதில் ஆஃபர்ஸ் நிறைய இருக்குது இதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் கோர்ஸ் இருக்குது எம்என்பி சைக்கார்டிக்கு சீடி ஹச்ஆர் நிறைய இருக்குது இதை படித்தா இது இது பெனஃபிட் வந்து நிறையா சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி நான் எம்எஸ்டபுள்யூ ஜாயின் பண்ணேன் இது முழுக்க இப்போ நிறைய எனக்கு பெனஃபிட் நிறைய இருக்குது இதனால நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்